கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவராக மழை பெய்யும் போது கால்நடை வளர்ப்பு வந்து கொஞ்சம் சிரமமாகுது மற்றபடி வெளியூர் சென்றாங்க அப்படின்னா இப்போ நாங்களே எங்கள் வீட்டில் முன்னாடி எல்லாம் ஆடு வளர்த்துட்ருந்தோம் நாங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது போ மேக்சிமம் போக மாட்டோம் ஒரு அர்ஜெண்ட்டான சிச்சுவேஷன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து சொல்லிவிட்டு போவோம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்படி இல்லை பார்த்துக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா டூ டேஸ்க்கு அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டு இப்போது டூ டேஸ் போக மாட்டோம் அவ்வளோ நாள்லாம் போக மாட்டோம் எப்படியும் போனால் அந்த ஒரு நாள் மார்னிங் போயிட்டு சாய்ந்தரம் வரமாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவரைக்கும் வந்து அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி எல்லாத்தையும் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்டு வந்து குட்டி போட்டிருந்துது ஆடு அந்த ஆட்டுக்குட்டி வந்து அது குட்டியாக இருக்கும்போது என்னாயிருச்சு அப்படின்னா அதுங்களை வந்து ஒரு பாத்ரூம்குள்ளார தான் நாங்கள் போட்டு போவோம் ஏன்னால் ஆட்டுக்குட்டி வந்து பிறந்த குழந்தையில் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் ஆட்ட மட்டுந்தான் நாங்கள் மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்போ குட்டியை வந்து வீட்டிலியே விட்டுவிட்டு போகிறப்ப பாத்ரூமில் போட்டு பூட்டியிருந்தோம் ஸோ அதுங்க என்ன பண்ணிட்டுங்க ஒரு ஆட்டுக்குட்டி வந்து குதித்து குதித்து எப்படியோ தொட்டிக்குள்ளார விழுந்துருச்சு அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மோசமான சம்பவம் ஏதோ சத்தம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேட்கவும் நான் உள்ளார போய் பார்த்த போது பாத்ரூம் தொட்டிக்குள்ளார கிடந்தது ஈரமாக போய் ஸோ அதை எடுத்து நான் இது பண்ணிவிட்டேன் எடுத்து வெளியே விட்டுவிட்டேன் அது நல்லபடியாக ஆகிருச்சி அதுக்கப்புறம் துண்டெல்லாம் வச்சி துவட்டி அதுக்கப்புறம் அது நல்ல பெரிய ஆடாகவே வளந்தது அது ஒரு மோசமான சம்பவம் நான் பார்த்ததுலயே இதுதான் நான் பார்த்ததுல ஒரு மோசமான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்